ஹலோ ஹலோ மேம் என்னோட நேம் நர்மதா ஆ நான் காலேஜில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபோக் டேன்ஸ்காக பார்ட்டிசிபேட் பண்ணலான்ருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ஆடில் பார்த்தோம் நீங்கள் வந்து ஃபோல்க் டேன்ஸ் சொல்லிதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்களுக்கு கற்றுத்தர முடியுமா மேம் அதுவும் இந்த மன்த்துக்குள்ளே நான் வந்து கற்றுக்கணும் ஆ நெக்ஸ்ட்டு மந்த்து எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கு ஓ ஓகே மேம் ஆ ஆனால் இந்த மந்த்துக்குள்ள நீங்கள் கற்று கொடுக்க முடியுமா மேம் ஓகே ஓகே மேம் ஆ ஓகே மேம் அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ மேம் சார்ஜ் பண்ணுவிங்க அது நாளைக்கு ஆ ஓகே ஓகே மேம் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் மேம் நாளைக்கு மார்னிங் வரோம் மேம் ஓகே மேம்